குழந்தைகள் தேசியப் போட்டித் தேர்வுகள்னால் கொழந்தைங்க தேசியப் போட்டித் தேர்வுகள்னால் எங்கள் கொழந்தைங்க பள்ளிகளில் இது போட்டிகளில் சேர்வாங்க அவங்க வந்து ஒரு கவிதைப் போட்டி நடனக்கலை அப்புறம் வந்து ஓவியப் போட்டி அதுலெலாம் சேர்ந்துருக்காங்க எங்கள் ஊரிலே விளையாட்டு அரங்கனு இருக்குது அங்கேப் போய் நடனப் கலை எல்லாம் செய்கிறாங்க அதில் வந்து சே போட்டித் தேர்வுகளெலாம் அவங்க நல்லாப் பண்ணணும் சேர்ந்து நல்லாப் பண்ணியிருக்காங்க